ஹலோ கா ராணி கால் டாக்ஸிங்களா எங்களுக்கு பழனிக்கு போகிறத்துக்கு கால் டாக்ஸி புக் பண்ணணுங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே புக் பண்ணேங்க அந்த கார் எங்களுக்கு அவரே அந்த கார் எங்களுக்கு வந்துச்சின்னால் பரவாயில்லிங்க ஆமாங்க ஏன்னா அது எங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டபிளாகவும் இருந்தது ந உட்காரத்துக்கு நல்லா சீட்டு கார் எல்லாமே நல்லாயிருந்தது ஆமாங்க பாருங்கள் அஞ்சாந்தேதி பத்தாவது மாசம் நான் புக் பண்ணியிருப்பேன் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் அது எங்களுக்கு அதே கார் தான் வேணும் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் பழனிக்கு போகிறத்துக்கு புக் பண்ணியிருந்தேன் கரெக்ட்டாக டைமுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க நாங்கள் போகிறப்பையும் காரில் நல்லா உட்காரத்துக்கு போய்ட்டு வரத்துக்கு நல்லா கம்ஃபர்ட்டபிளாக இருந்தது டைமுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க வீட்டுக்கும் நல்லா நீட்டாக கொண்டாந்து விட்டுட்டாங்க எங்களுக்கு அது ஒரு லக்கி காரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா ந நல்லாயிருந்துது அதில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு அதனால அந்த கார் வந்துச்சின்னால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் ம் சரிங்க சரி அனுப்புங்கள்